நான் வந்து சிலம்பாட்டம் வந்து என்னோடய பள்ளி பள்ளி படிக்கும்போது நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு எட் ஏழாவது எட்டாவது படிக்கும்போதுலிருந்து சிலம்பத்தை கற்றுக்க ஆரம்பித்தேன் ஒரு கொஞ்சம் நாளாகதான் கொஞ்சம் நாளைக்கு கிட்டே மட்டும்தான் அந்த சிலம்பத்தை என்னால் பயிற்சிக்கு தொடர முடிஞ்சுது அதுக்கப்புறமா அந்த சிலம்பத்தை பயிற்சி பண்ண எனக்கு போதிய டைமும் இல்லை இதுவும் கிடைக்கல கற்றுக்கறதுக்கு இது பண்ண முயற்சியும் பண்ணலை நான் ஒரு ஒரு கொஞ்சம் நாளைக்குதான் அந்த சிலம்பத்தை கற்றுக்கிட்டு பயிற்சியும் பண்ணிணேன் அதுக்கப்புறமா அதை தொடரவும் முடியலை அதை என்னால் கற்றுக்கவும் முடியலை ஒரு ஸ்டார்ட்டிங் பேஸிக் சொல்கிற மாதிரி ஆரம்ப நிலையில் இருக்கிற சிலம்பம் மட்டும்தான் நான் கற்றுக்கிட்டேன் முழுசா சிலம்பத்திலே ஃபுல்லாக நான் கற்றுக்கல பாதி சிலம்பம்தான் எனக்கு தெரியும் அந்த சிலம்பத்தை என்னால் கற்றுக்க முடியாமல் போயிடுச்சு